குழந்தை பருவ நினைவுகள் அப்படினாவே எனக்கு ஃபஸ்ட்டு நியாபகம் வருது கே கே நாங்கள் விளையாட்டின கேம்ஸு ஸ்னாக் நாங்கள் சாப்பிட்டா ஸ்னாக்ஸ் தான் அதில் நான் ரொம்பவே நாங்கள் ஜாலியாக விளையாடுவோம் எங்கள் ஃபிரண்ட்ஸ் கூட அப்போ பாய்ஸ் கேல்ஸ்னு தனிதனியாக எதுவுமே கிடையாது இப்போ இருக்குற மாதிரி அப்போ எல்லாருமே சேர்ந்துதா விளையாடுவோம் அதில் எனக்கு ரொம்ப பிடித்த கேம் என்னென்னா நொண்டி கபடி கொக்கோ கல்லங்கா விளையாடுறது ஓடி பிடிச்சி விளையாடுறது இதல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஸ்கூல் முடிஞ்சதும் வேகமாக வீட்டுக்கு வந்து பேக்கை வச்சுட்டு நெஸ்ட்டு விளையாட போகிறது தான் வேலையே எங்களுக்கு அப்போ அப்போ படிக்கிறனோ அப்படினு சொல்லிட்டுலா யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்கள் ஜாலியாக விளையாட்டு நாங்கள் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறோம் தான் படிக்கிறதுக்கே ஸ்டாட் பண்ணுவோம் அ எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஃப்ரீடம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்குலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கள் அது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடித்த ஸ்னாக்ஸ் அப்படினு பார்த்தீங்னா நானே என் ஃப்ரெண்ட்லாம் வீட்டில் ஒரு ரூபா தருவாங்கள் அந்த ஒரு ரூபாயில என்னென்னலாம் க நம்மளால வாங்கி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸாம் பார்த்து வாங்கி சாப்பிடுவோ நீலாம் மிட்டாய் தேன் மிட்டாய் இடக்கள் மிட்டாய் இந்த மாதிரி இருக்குது அதுக்கு அப்புறோ அதில் விசேஷமான தருணோம் அப்படினு கேட்டீங்கன்னால் நான் வந்து ஸ்டேஜ் பேர்ஃபாமன்ஸ் பண்ணுறது தான் அப்படினு சொல்லலாம் அதில் பேச்சு போட்டி டான்ஸு இதுதான் இது இரண்டுதான் நான் அதிகமாக பண்ணுவேன் அப்புறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண ஸ்டேஜ் பேர்ஃபாமன்ஸ் என்னன்னு பார்த்தீங்னா எல்கேஜி படிக்கும் போது டான்ஸ் ஆடுன்துதா அப்போ எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கதா வந்து ரொம்ப ஆசையாகவந்து பார்த்தாங்க நான் டான்ஸ் பண்ணிணத முடிச்சதுக்கு அப்புறோம் ரொம்பவே தூக்கி வச்சிக்கிட்டு கொஞ்சினாகள் அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் அதுக்கு அப்புறோ எங்கள் தாத்தா கிடையாது நெஸ்ட்டு பார்த்தீங்னா ஃபங்ஷன்ஸ் அந்த மாதிரியும் நடந்துருக்கு காதணி விழா சொல்வாங்கள் அப்புறோ கிறிஸ்டியன்ஸில் புதுநன்மை அந்த மாதிரி ஃபங்ஷன்லாம் நடந்துருக்கு நெஸ்ட்டு ஸ்கூல்ஸ்லில் வந்து டூர் கூட்டு போவாங்கள் அது ரொம்ப ரொம்ப அந்த இயர்லே அந்த மொமெண்ட்காகதான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அது ரொம்பவே ஜாலியாருக்கும் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாருக்கும் ஆனாலும் எனக்கு அதில் போகாமல் இருக்கவே முடியாது இயர்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வந்துருவோம் டிஃபரென்ட் டிஃபரென்ட் ப்ளேஸஸ்க்குலாம் கூட்டு போவாங்கள் எங்கள் அது ரொம்பவே ஜாலியாருக்கும்